எல்பிஜி கேஸை பயன்படுத்தும்போது நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் பயன்படுத்தணும் அந்த காலத்தில் வந்து நம்ம விறகடுப்பு தான் பயன்படுத்தினோம் விறகடுப்புல வந்து நம்ம விறக வச்சிகிட்டு கொஞ்சோண்டு கிருஷ்ணாயிலை ஊற்றிட்டு பற்ற வச்சால் அது பற்றிக்கும் இருந்தாலும் அது வந்து ரொம்ப காத்தெலாம் மாசுப்படுது அப்படின்றதுனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க விறகடுப்ப கொஞ்சம் கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமாக தடுத்துவிட்டு எல்பிஜி கேஸை வந்து பயன்படுத்த ஆரபிச்சாங்க அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கும் அந்த கேஸ் மூலயமா வந்து நமக்கு வந்து அடுப்பு வந்து எரிய ஆரபிக்கும் ஆனால் அந்த அடுப்பில் வந்து நிறைய தீயதெலாம் இருக்குது அந்த தீயதிலேர்ந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட் மொபைல் வந்து அடுப்புக்கிட்டே கொண்டு போகக்கூடாது அண்ட் தென் எப்போதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போதெல்லாம் மட்டுந்தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணணும் தேவையில்லாத சமயத்தில் வந்து அடுப்பு ஆன்ல இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த ஸ்மெல் கேஸ் லீக் ஆகி ஸ்மெல் ஓவராகி நமக்கு வந்து மூச்சு திணற ஆரபிக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கேஸ் லீக் ஆகியிருக்கும்போது நம்ம தீப்பெட்டியை வந்து கொளுத்தினோம் அப்படின்றப்ப அது வந்து தீ விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்பிஜி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்க எல்பிஜி எல்லார் வீட்டிலையுமே இருக்கிற நார்மல் யூஸ் தான் இருந்தாலும் யூஸ் பண்ணுறப்ப பயன்படுத்துறப்போ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கோங்க யூஸ் பண்ணாத நேரத்தில் பயன்படுத்தாத நேரத்தில் கண்டிப்பாக அதை வந்து ஆஃப் பண்ணி வைங்க நிறுத்தி வைங்க கீழே சிலிண்டர்லேயும் சரி உங்களோடய அடுப்புலையும் சரி ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆஃப் பண்ணி வைங்க